எங்கள் பகுதிலையும் மருத்துவமனை இருக்கிறது ஆனால் கூட்டமும் நிறைய பேர் கூட்டமும் நிறையா இருக்கும் அவங்கவுங்க வயிசானவங்க சின்ன பசங்க வயது இளைஞர்கள் எல்லாரும் உடம்பு சரியாம பாதுகாப்பாக எதுவும் இல்லாம நிறைய கூட்டம் இருந்துச்சு அவங்களால சமாளிக்கவே முடில இந்த கூட்டம் நெரிசலில் நிறைய பேர் ரொம்ப நேரம் வெகு நேரம் உடம் சரியாம்ம இருந்தவங்களாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இருந்து இருக்காங்க அந்த கூட்டத்தின் போது முடியாதவங்க வயிசானவங்க அவங்கெல்லாம் பார்க்குறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த இதெலாம் நாங்கள் ரொம்ப கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த கால இதில் அந்த கால இதில் கொரோனா இதில் கொரோனா டைம்லாம் நாங்கள் ரொம்ப பாதிச்சோம் வெளியே போமுடில ஹாஸ்பிட்டலு மருந்து வாங்க முடில மாத்தரை வாங்க முடில எங்கள் வீட்டில் உள்ள வயிசானவங்க சின்ன பசங்களை இவங்களையெல்லாம் பார்க்க முடியல மருத்துவமனைக்கு இட்டுன்னு போனா அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும் அந்த கூட்டத்தையும் தாண்டி நம்ப வெகு நேரம் கழிச்சு தான் டாக்டரைரே நாங்கள் பார்க்க முடியிறதாக இருந்துச்சு அதனால நாங்கள் மெடிக்கலுக்கு போயிட்டு இருந்தாலும் அப்போ கொஞ்சம் பாத்துக்க முடியுனா ஹாஸ்பிட்டலுக்கு போகறதுக்கு பதிலாக நாங்கள் மெடிக்கல்லே மாத்தரை தலை வலி காய்ச்சலு இன்னும் மெடிக்கல்லே மருந்து வாங்கி நாங்கள் சமாளிச்சின்னு ரொம்ப முடியாத பட்சத்தில் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போவோம் ஹாஸ்பிட்டலில் போனா கூட்டமாக இருக்கும் அங்கே எப்படி பார்க்குறோம் ரொம்ப நேரம் கழிச்சு பார்க்குறத்தா இருக்கும் இதையும் நாங்கள் எவ்வளவோ சவால்களை கடந்து நாங்கள் ரொம்ப நேரம் கழிச்சு தான் டாக்டரே பார்த்துருக்கோம் அவரும் நல்லது தான் நல்லா பார்ப்பாங்க இந்த மருத்துவமனையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டிலையும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு